பழைய தலைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொபைல் சிஸ்டம்லாம் இல்லை மொபைல் இல்லாம அவங்க ஒரு உலகத்தில் உலகம்ன்னு சொல்லலை இந்த மொபைல் மட்டும் இல்லாம அவங்க அவ்வளோ இயற்கையாக வளர்றது இயற்கையாக கிடைக்கிறது இதை மட்டுமே அந்த தலைமுறைகள் வந்து சாப்பிட்டுட்டும் யூஸ் பண்ணிகிட்டும் இருந்தாங்க வில விலங்குகள்லாம் அவ்வளோ இருக்கும் பறவைகள் அவ்வளோ இருக்கும் மரங்கள் காடுகள் இந்தமாதிரி யாருக்கும் அவங்க சாப்பிட்ற கம்மஞ்சாப்பாட்லையும் சரி கம்மஞ்சாப்பாடு சோள சாப்பாடு இந்தமாதிரி பல சாப்பாடுகள் இருக்கும் அதில் கிடைக்கிற சத்தே அந்த தலை அதில் கிடைக்கிற சத்தே வேறு அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க வந்து இப்போ எண்பது தொண்ணூறு அப் அவ்வளோ வயசு வரைக்கும் உயிரோட வாழ்வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இந்த மொபைல் இந்த இன்டர்நெட் உலகத்துக்குள்ளே வராம அவங்க ஒரு அவங்க அவ்வளோ அழகாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஆனால் இளையதலைமுறையில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷியத்தை கொண்டு வந்து அதில் வந்துட்டு உக்காந்த இடத்துலருந்தே எல்லா வேலையும் செய்யிறமாதிரி வரைக்கும் சென்ஸார்ஸ் இந்தமாதிரி நிறைய ஆனால் இன்டர்நெட் உதவ முடி உதவலன்னு சொல்லலை இப்போ நம்பளுக்கு சிக்னலுக்குலாம் இன்டர்நெட் ரொம்ப அவசியமாக இருக்கு ஸோ அவசியமாக இருக்கும் ஆனால் இப்போ மொபைல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல்க்கு அடிக்ட் ஆனவங்க பலப்பேர் கொஞ்ச பேர்லாம் இல்லை இந்த மொபைலில் அடிக்ட் ஆனவங்க பலப்பேர் அதனால ஒவ்வொருத்த இது பப்ஜின்னு சொல்ட்டு ஒரு கேம் வந்துச்சு அந்த கேம்னால அத்தனப்பேர் இறந்தாங்க இந்தமாதிரி இன்டர்நெட்டில் ந ந நன்மைகள் கொ நன்மைகள் கொஞ்சம்தான் ஆனால் தீமைகள் ரொம்பவே இருக்கு நாங்கள் வந்துட்டு நடுப்பகுதியில இருக்கும்போது இந்த இவ்வளோ வேறுபாடுகள் இருக்கு ஆனால் மொபைல் இந்த மொபைல் வந்து இப்போ நம்ப ஒரு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா அந்த அந்த இடத்துல போய் டக்குன்னு நிற்க நம்பளுக்கு ஒரு ஃபோன் போட்டா போதும் அதில் வந்துட்டு நம்பளுக்கு எல்லா ஒரு தேவையும் இருக்கு அதனால மொபைல் மொபைல் இந்த பழைய இளைய காலத்து தலைமுறைக்கும் பாதி நன்மைகள் பாதி கெடுதல் ஆனால் மொபைல் இல்லாமலும் அந்த காலத்தில் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அதான்